நான் டெய்லி யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்ஸு என்னென்ன அப்டின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சொல்லலாம் யூடியூப் சொல்லலாம் வேறு என்ன ஸ்னாப்ச்சாட் இந்தமாதிரி இதெல்லாமே வேறு அந்த ஷேர்சாட்டு அப்புறம் நியூஸ் ஆப்பு இதெல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியா ஆப் தான் மெயினாக வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்னாப்சாட்டு இதெல்லாமே வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸு இது வந்துட்டு எப்படி உலகத்தை பற்றி பார்க்கறதுக்கு எப்படி உதவுச்சுன்னா எல்லாமே இப்போது இப்போது வந்துட்டு எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ளதான் இருக்குது உலகமே அந்த ஒரு மொபைலில் தான் இருக்குது நம்ம இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ள போய் ஜஸ்ட் யூடியூபுக்குள்ள போய்விட்டோம்னாலே நம்மளுக்கு என்னென்ன எங்கெங்கே எல்லா இடமுமே நம்மளுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்றது முதக்கொண்டு தெரியுது எல்லா நியூஸும் நம்மளுக்கு தெரியுது ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு காட்டுது ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் சொல்லலாம் ஏன்னா அதை ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் நல்லாவும் இருக்குது வாட்ஸ்அப் சொல்லாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒன்று டெலிக்ராமும் சொல்லலாம் டெலக்ராம் வந்துட்டு அதேதான் கிட்டதட்ட மெசேஜ் இன்ஸ்டாக்ராம் சொல்லலாம் இன்ஸ்டாகிராம்லயும் அப்படிதான் உலக நியூஸ் சம்பந்தமா தெரிஞ்சுக்கலாம் மெசேஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் யூடியூபில் வந்துட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி ஷேர்ச்சாட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது அதுலேயும் அப்படிதான் உலக நியூஸ் இந்தமாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே அதில் தெரியவும் வருது யூடியூப்லேயே நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிடுது மோஸ்ட்லி ஸோ வந்துட்டு இதெல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்ஸு அண்டு அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிடுது நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது என்டர்டெயின் பண்ணணுமா என்டர்டெயினிங்குக்கு சம் சீரியல்ஸ் ஃபன்னி ஜோக் வீடியோ இந்தமாதிரி நிறையா இருக்குது இதே இது யார்ட்டேயாச்சும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் டெலக்ராம் இன்ஸ்டக்ராம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சேல் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த சோஷியல் மீடியா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்னாக இருக்குது